ஹலோ சார் ஊபர் ஆட்டோவா நான் வந்து சாரதா சாரதா நான் வந்து இங்கே செஞ்சிலேருந்து பேசுகிறேன் நான் வந்து நாளைக்கு காலையில் எட்டு மணிக்கு பிள்ளையார்பட்டிக்கு போகணும் அது வந்து எனக்கு ஆட்டோ வந்து காலையில் எட்டு மணிக்கு என் வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும் என் வீட்டு அட்ரஸ் வந்து கீலவூரணி சௌத் செஞ்சி காரைக்குடி ஆட்டோ மட்டும் கரெக்டாக அமுச்சுட்டுருங்க சார் நான் வந்து காலையில் எட்டு மணிக்கெலாம் இங்கிருந்து கிளம்பி நான் வந்து கரெட்டாக ஒன்போது மணிக்கு வந்து பிள்ளையார்பட்டியில் இருக்கணும்